ரெஜினா காய்கறி கடையாங்க ஆ நாங்கள் கஸ்டமர் தான் பேசுகிறோம் நாங்கள் உங்கள் கடையில் காய்கறியெல்லாம் வாங்கிருக்கோம் நாங்கள் இங்கே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கோம் ரெண்டாம்தேதி ஒரு கா பாப்பாவுக்கு காதுக்குத்தி வச்சுருக்கோம் கொஞ்சம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் வேணும் எங்களுக்கு அப்படியா வெங்காயம் எல்லாம் கிலோ என்ன விற்கறீங்க சின்ன வெங்காயம் சரி தக்காளி ஏன் இவ்வளோ ரேட்டு விற்குறீங்க அறுபது ருபா கிலோன்னா நாங்கெல்லாம் எப்படி வாங்குறது ஏதோ கொஞ்சம் கொ கம்மி பண்ணியே கொடுங்க மேடம் இப்போ ஏன்னா ஒரு ப பத்து கிலோ தக்காளி தேவைப்படுது எங்களுக்கு ஆ ஓகே ஓகே கொஞ்ச ஐம்பது ருபாக்கூட கொஞ்சம் கம்மி பண்ணி கூட தரலாம் நீங்கள் எனக்கு ஒன்னாம்தேதியெல்லாம் காய்கறி வந்து எனக்கு மண்டபத்துக்கு ரெடியாக வந்துடணும் ஒரு ரெண்டாம்தேதி தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ஆமாம் ஒரு ஆ ஒரு ஆறுமணிக்கெல்லாம் ஜாமான் வந்துட்டுன்னா போதும் எனக்கு எப்படி உங்களுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிவிடுவீங்களா இல்லை நாங்கள் வந்து தான் வாங்கணுமா ஆ சரி

சரி ஓகே ஓகே அப்போ நாங்கள் நே நேராகவே வந்து நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் பில்லு போட்டுட்டு வந்துடுறோம் நீங்கள் அனுப்பி விட்றீங்களா ஆ காய்கறியெல்லாம் எப்படி ரேட்டு விற்கறீங்க கத்திரிக்காய் கேரட்டெல்லாம் முருங்கைக்காயெல்லாம் இருக்கா முருங்கைக்கா மாங்காய்லாம் வச்சுருக்கீங்களா ஆ சரி ஆ சரிம்மா சரிம்மா தேங்க் யூம்மா தேங்க் யூம்மா சரி நாங்கள் ஒரு நாளைக்கு வரோம்மா கடைக்கு